ஈரோடு மாவட்டத்தில் வந்து முக்கியமான பயிர் சொல்கிறது வந்து கரும்பு அப்புறம் மஞ்சள் வந்து முக்கியமான பயிர் வாழை நெற்பயிர் வந்து அதிகமாக இது பண்ணுறோம் கம்பு சோளம் ப க இதெல்லாம் வந்து மானாவரியாக செய்கிறாங்க இது சோளம் ராகி எல்லாம் மஞ்சள் வந்து முக்கியமான பயிர் ஈரோடு வந்து மஞ்சள் மாநகரங்கிறதுனால ஈரோட்டில வந்து மஞ்சள் முக்கியமான பயிர் அதே மாதிரி கரும்பு வந்து இங்கே ஒரு சக்கரை ஆலை ஒரு ரெண்டு சக்கரை ஆலை ஈரோடு மாவட்டத்தில் மூணு சக்கரை ஆலை ஈரோடு மாவட்டத்துல இருக்கறதுனால இங்கே முழுவதும் கரும்பு பயிர் தான் அதிகமாக ப பயிரிடுறாங்க அதே மாரி இந்த டேம்லருந்து வர்ற வாய்க்கால் பாசனத்துக்கு நம்பி இருக்கிறவிக வந்து வா நெற்பயிரை அதிகமாக கோபி பகுதி போன்ற இடத்தில் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க இந்த புகையிலை வந்து தே தண்ணி குறைவாக இருக்கிற பகுதிகள்ல வந்து புகையிலை வந்து உ பயிரிடுறாங்க மானாவரியாக வந்து தண்ணி இல்லாத இதில் வந்து மழையை நம்பி பயிரிடுறது வந்து நெல் இந்த இது க ராகி கம்பு சோளம் இந்த மாரி இதை இதை வந்து க கடலை போன்றவற்றை பயிரிட்டு விவசாயம் இது செய்கிறாங்க